சத்தியா அங்கே எங்கள் ஆஃபீஸுல் நாளைக்கு ஏதோ மீட்டிங் வைக்கிறாங்களாம் எல்லா அப்டி அப்டி இருக்குது எல்லாம் நேர்த்து ஸ்டாஃபுங்களாம் வந்துட்டு அப்டி போயிட்டாங்க கொஞ்சம் வேணுணா க்ளீன் பண்ணிக் கொடுக்க முடியுமாப்பா சரி அதுதாம்பா உன்னோடய ஹெல்ப்பு ஏன்னா அதுவும் செய்யணும் மதியானம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணும் அவங்களுக்கு ஏதாவது டின்னரு ஏதாவது அரேஞ்ச் பண்ணனும் அப்போ நீ ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு கூட்டுக்கே எத்தனை எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டுருவோம் நாலு அஞ்சு பேர் வராங்க போல் அப்புறம் மக்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணனும் அதனால் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணிக்கோ நீனு கூட்டிக்கிட்டு நாளைக்கு இன்றைக்கி சாய்ந்தரம் வந்து எல்லா க்ளீன் பண்ணி வச்சா தான் நாளைக்கு நம்ம எதுவும் நம்ம டேபிள் எல்லாம் எடுத்து வச்சி எல்லா செய்கிறதுக்கு ரா சரி பண்ண முடியும் ஓக் சாப்பாடு ஒரு இருபத்தஞ்சி சொல்லிரலாம் ஆ சரி அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற மா வந்தோன்னே அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கற மாதிரி தான் வரும் ஆ அதை மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னே கொடுத்துட்டு அப்புறம் மதியானம் லஞ்ச்சி அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள அப்புறம் அனுச்சுட்டுரலாம் ஆ ம் சரிப்பா டைம் வந்து காலையில் பத்து மணிக்கு வராங்க நீங்கள் சாய்ந்தரம் வந்து இடத்த க்ளீன் பண்ணி நம்ம பந்தல் கிந்தல் போட்டுட்டம்னா காலையில் மட்டும் அப்புறமேட்டுக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணி அதில் ஏதாவுது இந்த பழம் இதெல்லாம் வைக்கணும் இல்லை தோ அவங்க தான் சொல்லிருக்காங்க அவங்க தான் வருவாங்க அவங்க கூட யாராவது அப்புறம் முக்கியமானவங்க தலைவர் ஏதாவது வருவாங்கள்ல அப்புறம் அவங்க வரும்போது அப்புறம் நம்ம ஊர் மக்கள் வந்தால் கரெக்டாக இருக்கணும் ஆ சரி சரிங்க சரி ரைட் சரி சரி ஆ வச்சிருப்பா